நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேர்ந்து பேசுகிறோம் ஈவென்ட் ப்ளான் எங்களுக்கு கம்மிங் சண்டே எங்கள் வீட்டில வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் ம் உங்கள் எந்தமாதிரி ஈவென்ட்லாம் வச்சிருக்கீங்க ம் இல்லை மண்டபத்தில் தான்

ம் ஓகே ஓகே ம் ஓகே நைட்டு டின்னர் ஃபுட் ஐட்டம் உங்கக்கிட்ட எது ஸ்பெஷலாக இருக்கும் ம் ஓகே

ஓகே எந்த டைம் அண்ட் ஈவென்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா கம்மிங் சண்டே ம் ம்

ஓகே ம் ம் நைட்டு ஏதாச்சி என்டர்டைன்மெண்ட் டான்சிங் ஏதாச்சி கெ உங்கள் ஈவென்ட்ல இருக்கா ம் ம்

ஓகே ஆ வேற ஓகே ம் ஓகே ம் தேங்க் யூ